ஹலோ ஏங்க எஸ் எம் ஸ்கூல்ங்களா நான் பவானியில பவானிலேந்து பேசுறங்க கவிதா பேசுறங்க எங்கள் பொண்ணு வந்து டென்த் முடிச்சிருக்காப்பிடிங்க பிளஸ் ஒன்னுக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்டீண்டு டீடைல் கேட்க்கலாண்டு கால் பண்ணங்க அப்படீங்களா சரிங்க ஹாஸ்டலுக்கும் அப்படீங்களா சரிங்க எங்களுக்கு ஃபர்ஸ்டு குரூப் வேணுங்க ஆமாம்ங்க நானூற்றி எண்பதுங்க அப்படீங்களா அப்படீங்களா சேரிங்க ஆஹ் ஓகேங்க அப்புறம் யூனிஃபார்மெல்லாம் எப்படிங்க எப்படி நின்று அப்படிங்களா ஓஹ் ஸ்கூலில் தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும் ஓஹ் சரிங்க சரிங்க அப்படிங்களா ஓ ஓகேங்க சரிங்க அப்படிங்களா சரிங்க அப்புறம் டேஸ் ஸ்காலராக வர்றதுன்னா பஸ் வசதி எல்லாம் இருக்குதுங்களா சரிங்க அப்படிங்களா சரிங்க சரி எங்கள் பொண்ணுகிட்ட பேசிட்டுங்க அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறங்க ஆமாம் சரிங்க அதுதாங்க அது கேள்விப்பட்டு தான் ஈரோட்டுலயே உங்கள் ஸ்கூல் தான் ரொம்ப நல்ல ஸ்கூலு அப்படீண்டு கேள்விப்பட்டங்க அதனால தான் சரி உங்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக எங்கள் பொண்ணை படிக்க வைக்கணும்னு எங்களுக்கும் ஆசைங்க அதனால தான் சரீண்டு உங்கள்கிட்ட பேசிரலாம் அப்படீண்டு தான் கால் பண்ணங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆஹ் பார்ப்பங்க எல்லாருமே சொன்னாங்க அப்புறம் நெட்டில் கூட பார்த்தங்க அப்புறம் இருந்துச்சு அதனால தான் சரி எப்படியும் ஃபர்ஸ்ட் குரூப் கொடுப்பிங்களா என்னன்னு எங்களுக்கும் ஒரு டவுட்டுங்க அதனால் தான் சேரிண்டு கேட்டங்க அப்படீங்களா சரிங்க ஓகேங்க சரிங்க தேங்க் யூங்க ஓகேங்க